எனக்கு வேறு ஒரு நாட்டிற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து சிங்கப்பூர் செல்வேன் ஏன் என்றால் என்னுடைய சிங்கப்பூர் அது இல்லது ஃப்ரான்ஸ் இது இரண்டு நாட்டிற்கும் செல்வேன் ஏனென்றால் அங்கே என்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய தாய்மாமா வழியில் உள்ளே தாய்மாமாக்களும் என் தாத்தாவின் தம்பிகளும் இருக்கிறார்கள் அவர்களுடையே சென்று சில நாட்கள் கழித்து வரலாம் என்று ஒரு யோசனை இருக்கிறது இ இறுதியில் ஃப்ரான்ஸ் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாடு ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அங்கோ ஃப்ரென்ச் மொழி பேசுவார்கள் அந்த மொழினுடைய வடிவமைப்பு என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதுலுடைய அழகு அது உடைய ஒரு உச்சரிப்பு அது உடைய ஸ்டைல்னஸ் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நான் அந்த நாட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் இரண்டாவது அந்த நாட்டில் சென்றால் நிறையாக சம்பாதிக்கலாம் பண தேவை என்பது அதிக அளவில் எல்லா ஊர் மக்களுக்கும் இருக்கிறது ஆனால் வந்துட்டு ஃப்ரான்ஸ் சிங்கப்பூர் இந்து போன்ற நாட்களுக்கு செ சென்று வேலை பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவையும் நம் வளர்த்துக்கொள்ளலாம் நம்முடைய திறமையும் நம் வளர்த்துக்கொள்ளலாம் இது போன்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தால் கண்டிப்பாக நான் பயன்படுத்தி கொள்வேன் கடிமான உழைப்பும் கடிமான நம்பிக்கையும் கடினமான கடவுள் வேண்டுதலும் இருந்தால் எவன் ஒருவனுக்கும் எந்த ஒரு செயலை நினைக்கிறானோ அது கண்டிப்பாக நடக்கும் இதில் மூன்றில் ஒன்று குறைந்தால் கூட நடக்காது என்பார்கள் நம் தா இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்தால் அவரையும் அழைத்து செல்வேன் என் அம்மாவையும் அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெள்ளை மாளிகை இருக்கிறது அங்கே வந்துட்டு சென்று எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசை அடுத்த படியாக சிங்கப்பூர் என்றால் சிங்கப்பூர் முருகன் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றஆசை இது போன்ற ஆசைகள் நிறைவேற்றுவதற்காகவாவது நான் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் நிறைய பணங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று செல்ல வேண்டும் அவ்வளவு தான் நன்றி